ஹலோ வெப்பட சம்பூர்ணம் ஹோட்டல்லேர்ந்து பேசுறீங்களா நான் இங்கே சவுதாபுரத்துலேர்ந்து பரணி பேசுகிறேன் நான் பிரியாணி ஆடர் சொல்லியிருந்தேன் லேட் இன்னும் பிரியாணி ஆடர் சொல்லியிருந்தேன் இன்னும் வரலை ஏன் எதனால் லேட் ஆச்சு இங்கே ரொம்ப பசியோட இருக்கோம் நீங்கள் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நீங்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல நீங்கள் ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க ரொம்ப குயிக்காக கொண்டுட்டு வாங்க என்னன்னு சீக்கிரமாக குயிக்காக கொண்டுட்டு வாங்க எல்லாம் இங்கே எங்க தங்கச்சியெல்லாம் ரொம்ப பசியோட இருக்காங்க குயிக்காக கொண்டுட்டு வாங்க